ஹலோ கோனார் மெஸ்ஸா சரிங்க எனக்கு என் ஃப்ரெண்டுக்கு வந்து நான் ஆட்ரு பண்ணணும் அவங்க அட்ரஸ்ஸை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் முத ஆடர்ஸ் எடுத்துக்கோங்க கொஞ்சம் ப்ளீஸ் சரி எடுத்துக்கிறீங்களா ஓகே எனக்கு த்ரீ செட் ஆஃப் கறி தோசை ரெண்டு ரெண்டு நான் அஞ்சு கோலா உருண்டை ஒரு அயிர மீன் குலம்பு ஒரு மெற விறால் மீன் குழம்பு ரெண்டு ஒரு மூணு நெய் மீன் ரோஸ்ட்டு ஒரு மூணு மூளை ரோஸ்ட்டு ஒரு ஈரல் க்ரேவி ஒரு வந்து சிக்கன் க்ரேவி ஒரு காடை ரோஸ்ட்டு ஒரு புறா க்ரேவி முயல் கறி இருக்கா ஒ சரி சரி இருக்கா இருக்கா அப்போ முயல் ரோஸ்ட்டு ஒன்று போட்ருங்கள் அப்புறம் வந்து ஒரு சாப்பாடு ஒரு சாப்பாடும் ஒரு நாலு பிரியாணி கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அட்ரஸ் எங்கே இருக்குதுன்னா எலிஸ் நகர்ல இருக்குது அட்ரஸ் எடுத்துக்கோங்கள் இமானுவேல் கார்ட்டேஜ் த்ரீ தேர்ட்டி பார் டூ எ நியூ எலிஸ் நகர் சர்வோதயா க்ராஸ் ஸ்ட்ரீட் மதுரை பத்து இதுக்கு வந்து லாண்ட்மார்க் வந்து குவாலிட்டி கேர் ஹாஸ்பிட்டலுக்கு கிட்ட போயிட்டிங்கன்னா நேராக போனோன்னே ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு மீனு மெடிக்கல்ஸ்ஸுன்னு இருக்கும் அந்த மீனு மெடிக்கல்ஸ் ஒட்டிருக்க சந்தில் லாஸ்ட்ல கடைசி வீடு எடுத்துக்கிட்டிங்களா பேமெண்ட்டு இப்போதான் ஜி உங்களுக்கு ஜிபே பண்ணி விட்டுடுறேன் ஓகே தேங்க்யூ